எனக்கு லைப்ரரி போகிறதுனாலே ரொம்பவே பிடிக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் லைப்ரரி இருக்குது அங்கே நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் போய் புக்கை எடுத்து படிப்போம் அங்கே வந்து கதை புக்கு தமிழ் இலக்கிய நூல்கள் மருத்துவ நூல்கள் அழகுக் குறிப்புகள் போன்ற நிறைய நூல் நூல்களும் இருக்குது அங்கே அதில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடித்த பிடித்தது கதை புக்கு அந்த கதை புக்கை படிக்கக்குள்ள மிகவும் சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் இருக்கும் அந்த கதை புக்கு வந்து ஒரு நல்ல கருத்துக்களை தெரிவிக்கின்ற ஒரு புக்காகவே நாங்கள் படிப்போம் எங்களுடைய நூலகம் வந்து மிகவும் அழகாகவும் வசதியாகவும் எங்களுக்கு இருக்குது அதனாலே எங்களுக்கு நூலகம்னாலே ரொம்ப பிடிக்கும் ஒரு ஒரு லைப்ரரி வந்து ஒரு தனிமையை வந் தனிமையாக படிக்கிறத்துக்கு ரொம்பவே நல்ல ஒரு இடம் லைப்ரரி தான் அங்கே படிக்கக்குள்ள நல்ல ஒரு வசதியான ஒரு வாய்ப்பை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எங்கள் வீட்டில் வந்து தனிப்பட்ட லைப்ரரி வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு அமைச்சி தரேன் சொல்லியிருக்காங்க நானும் சின்ன சின்ன புக்ஸ்லாம் வாங்கி நான் சேர்த்துட்ருக்கேன் அப்றம் எங்கள் ஸ்கூலில் நான் வாங்கின புக்ஸ் எல்லாமே நான் அதை சேர்த்து வெச்சிட்டிருக்கேன் எங்கிட்ட ஒரு குறஞ்சப்பட்சம் ஒரு டுவெண்ட்டி இருவத்தைந்து புக்குகள் இப்போதைக்கி இருக்குது இன்னமும் நான் சேர்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்ருக்கேன் அதனாலேயே எனக்கு வந்து லைப்ரரினாலே ரொம்பவே எனக்கு பிடிக்கும்